சார் நாங்கள் வந்து ஃபுட் வேர் கடை வச்சுருக்கோம் செப்பல் கடை ராயப்பேட்டையில விகேசி ப்ரைடு ட்ராகன் ஹவாய் செப்பலு குவாலிட்டியில வச்சுக்குறோம் மில்லின் லோக்கல்னா ஹவாய் செப்பல் லோக்கல்தும் வச்சுக்குறோம் நல்லா மூவிங்குன்னா விகேசி போயிருது ஒரு நாளைக்கும் அஞ்சாயிரம் பத்தாயிரம் கூட ஆயிருது ஒரு நாளில் வியாபாரம் டல்லாகவும் இருக்கு எப்படியும் முன்னூரூபா நானூரூபா செப்பலும் போது ஐநூறுவா செப்பலும் போது சில பேர் லோக்கல்லுன்னா நூறுரூவா நூத்தும்பதுரூவா கூட வாங்கிட்டு போகறாங்க அதை வாங்கிகிட்டு போயின்னே இருப்பாங்க சில பேர் ஒரு நாளைக்கு பத்தாயரூபா கூட ஆகுது வியாபாரம் சிலர் சமயத்தில் ச வியாபாரம் டல் ரொம்ப டல்லாகவும் இருக்கும் அதனால கஸ்டமர் அட்ஜெஸ்ட் பண்ணிகிட்டு நாங்களே போயின்னே இருக்குறோம் அது வியாபாரமும் சுமார் விடிய காலையிலையே ஆறு மணிலேருந்து கடை சாயங்காலம் எட்டு மணிக்கு வரைக்கும் இருக்கும் சார் கடைங்கள்லாம்